ஹலோ ஆ

ஆ ஆமாம் எஸ்கே ட்ராவல் ஏஜென்சி தான் சொல்லுங்கள் நீங்கள் யார் ஆ சொல்லுங்கம்மா ஓகே ஆ ஓகே நாங்கள் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டோடே சார்ஜும் பண்ணுறோம் ப்ளஸ்ஸு இந்த ஃபு ப்ரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் எங்கள் டையப் மூலியமாக இருக்க ஹோட்டல்ஸில் நீங்கள் புக் பண்ணால் ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்டாவாக பே பண்ணிவிட்டு அது இன்க்ளூடட் ஆயிடும் காம்போவில ப்ளஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை எங்களோட டையப் பண்ணி பண்ணிய பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகே டார்ஜிலிங் அண்டு அது பக்கத்தில் ஒரு ஊர் சிக்கிம்ன்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் டார்ஜிலிங் ப்ளஸ் சிக்கிம் ரெண்டும் சேர்த்தா ஒரு ஃபைவ் நைட் சிக்ஸ் டேஸ் நீங்கள் பார்க்கலாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ்க்கு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரு அடல்ட்டுக்கு ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ப்ளஸ் ந நீங்கள் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறிங்க நாலு பேராக ஆ சில் சில்ட்ரன் வந்து ரெண்டு பேராக டூ அடல்ட்டு டூ சைல்டு ஓகே டூ அடல்ட்டுக்கு வந்து ஒ ஒன் அடல்ட்டுக்கு ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஸோ ஃபிஃப்ட்டீன் தௌசண்ட் வந்து ஃப்ளைட்டுக்கு செலவாகும் சைல்டுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் தான் ஸோ வந்து இது அயிட் மாரி டே இது படி சார்ஜ் கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் சார்ஜ்ஜு அடல்ட்ஸ்க்கு மட்டும் சைல்டுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டோம் அபோவ் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே தான் நாங்கள் வந்து பேக்கேஜ் சார்ஜ் பண்ணுவோம் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே கிடையாது ஒன்லி ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் நான் எங்கள் கூட நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளைட் டிக்கெட் நாங்கள் சைல்டுக்கும் சேர்த்து நாங்கள் சொல்லிடுறோம் ஃப்ளைட் டிக்கெட்டு சைல்டுக்கு ஒ ஒரு ஃபிஃப்ட்டீன் தௌசண்ட் வரும் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஆ ஓகே ஆ சரி ஓகே இந்த டா டார்ஜிலிங் தவிர்த்து வேறு எதாவது பக்கத்தில் ஊர் எதாவது சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றிங்களா ஆமாம் ஓகே இது எப்படி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டூ நைட்ஸ் வந்து சிக்கிம் இருக்கும் நெக்ஸ்ட்டு டூ நைட்ஸ் வந்து டார்ஜிலிங் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து ஃபோர் நைட்ஸ் ஃபைவ் டேஸ் இருக்கும் அங்கே கேப்பு இதெல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம் நீங்கள் நாலு பேருனால இந்த ஆக்சுவலாக எடுத்துக்கலாம் கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இனிஷியலாக வந்து எங்களுக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கான ரெசிப்ட்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் ஹோட்டல் எப்படி நீங்களே புக் பண்ணிக்கிறிங்களா இல்லை எங்கள் கூட டையப் பண்ணி புக் பண்ணிக்கிறிங்களா ஓகே ஹோட்டல் வந்து நாங்கள் மெயின் ரோட்டில் மால் ரோடுன்னு ஒன்று இருக்கு அங்கே தான் வந்து புக் பண்ணால் தான் கேப் பிக்கப் பண்ண உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வசதியாக ஸோ மற்ற அவுட் ஆஃப் ஏரியாவில புக் பண்ணால் வசதியாக இருக்காது ஸோ நான் அந்த மால் ரோட் மெயின்லயே புக் பண்ணிட்டேன்னா அவங்க எ எல்லாமே கூட்டிகிட்டு போகறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்கும் ப்ளஸ்ஸு ப்ரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் ஓகே தானே உங்களுக்கு இன்க்ளூடட்டாக அப்போ ப்ரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் இன்க்ளூடட்னா ஒரு நைட்டுக்கு வந்து ரூம் வந்து ஃபோர் தௌசண்ட் வரும் டார்ஜிலிங்கில் சிக்கிம்கில் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் நான் அது இதோ ஹோட்டல்காரவங்கக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அம் ப்ளஸ்ஸு இதுவும் அதோட இன்க்ளூட் ஆயிரும் மதியானம் மட்டும் நீங்கள் வந்து தனியாக பார்த்துக்கோங்க

ஆ ஓகே ஆ ஆ தேங்க் யூ